ஹலோ குட் ஈவினிங் சார் எல்எம்ட்டி ட்ராவல் ஏஜென்சி

ஓகே சார் ஆ புக்கிங்காக கால் பண்ணியிருக்கீங்களா ஓகே சார் இப்போ ஜென்ரல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கக்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன் உங்கள் ரெக்கொயர்மெண்ட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வெஹிகள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சார் இப்போ நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க ஃபை மெம்பர்ஸ் போகிறீங்க ஓகே எங் எது எவ்வளோ டிஸ்டன்ஸ் சார் எங்கே லொகேஷன் ஓகே சார் ஓகே சார் ஆ ஆ ஓகே அதாவது அங்கே போயிட்டு எப்படி எதாவது பர்ப ஃபுல் டைம் வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி ஹில் ஏறி இறங்கி எல்லாம் தானே சார் போகறீங்க ஓகே சார் இப்போ நீங்கள் அஞ்சு பேர் போகிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் புக் பண்ணிக்கலாம் சார் ஒரு இப்போ நீங்கள் கார் கார் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சார் ஏன்னா கார் ஆ ஃபை சீட்டர்ஸ் கார் தான் சார் ட்ரைவர் இதோடய சேர்த்து சிக்ஸ் சீட்டர்ஸ் இருக்கும் பின்னாடி நீங்கள் வேணும்னா லக்கேஜ் வேணும்னா வச்சிக்கலாம் சார் ஆ ஆமாம் ஃபை மெம்பர்ஸ்க்கானதை எடுத்துகோங்க ஆ காரோடய காரோடய இன்ஃபர்மேஷன் அதான் சார் உங்களுக்கு எதாவது ஸ்பெசிபிக்காக சாய்ஸ் இருக்குது ரெக்கொயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அதையே அரேஞ்ச் பண்ணித்தருவோம் ஏன்னா எங்கக்கிட்ட அல்மோஸ்ட் எல்லா மாடல்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம் ஏஜென்சி அப்படின்றதுனால உங்களுக்கு இப்போ இனோவாவில் சிக்ஸ் ஆர் செவன் சீட்டர்ஸ் வந்து வேணும் த்ரீ டேஸ் கழித்து போகப் போகிறீங்க ஃபை மெம்பர்ஸ் போகப் போறீங்க இல்லையா அப்போ இனோவாவே நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ரெண்டு கார் அவேலபிளாக இருக்குது சார் அதில் உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் கன்ஃபார்மாக புக் பண்ணிடுவோம் சார் இப்போ டோட்டல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா அதான் ஆ இப்போ ஒரு தேர்ட்டி ஃபை மெம்பர்ஸ் போகிறாங்க அப்படின்னா பஸ் புக் பண்ணிணாங்க அப்படின்னா டோட்டல்லாக ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி ஃபை தௌசண்ட் ஆகும் இப்போ நீங்கள் வந்து ஃபை மெம்பர்ஸ் போகறீங்க எத்தனை நாள் சார் அங்கே உங்களுக்கு டோட்டல்லாக நீங்கள் ஸ்டே ப்ளான் பண்ணிருக்கீங்க ஓகே சார் டூ வீக் த்ரீ டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய ட்ரைவரே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் எந்தெந்த வியூவ் எங்கே அதாவது சின்னதாக வந்து எத்தனை வியூவ் இருக்குது கீழே அடிவாரம் ஃபூட் ஹிலில் என்னென்ன வியூவ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷியத்துக்கும் வந்து எங்கள் ட்ரைவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் எங்கள் மெம்பரே வந்து பார்த்தீங்கன்னா உங்கக்கூட வருவாங்க நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கும் அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் கூட டையப் வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட்டும் இருக்குது நீங்கள் வந்து ஓகே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் ஹோட்டல்லோடய ஆ ஹோட்டல்லோடய டீட்டெய்ல்ஸ்ஸும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கூப்பன் கோட் கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்த இடம் ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபை பெர்சண்டேஜ் வந்து உங்களுக்கு ஆஃபரும் அவங்க கொடுத்துருவாங்க ஹோட்டலில் எங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டல்லாக இந்த த்ரீ டே டூ நைட்ஸ்க்கு வந்து எல்லாம் அதாவது வண்டியோடய சர்வீஸ் சார்ஜ்ஜு அதான் ட்ரைவர் சர்வீஸ் சார்ஜ் டீசல் இது ஸோ இது எல்லாம் சேர்த்து அரௌண்டாக நீங்கள் வந்து ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் சார் பர் ஹெடு ஃபோர் தௌசண்ட் வந்துடும் சார் உங்கள் மெம்பர்ஸ்க்கு ஓகே சார் ஆ ஃபுட்டு வந்து வெளியே நீங்கள் தனியாக தான் சார் பார்த்துக்கணும் ஓகே சார் ஃபர்தர் ரெக்கொயர்மெண்ட்ஸ் எதாவது ஃபர்தர் க்வரிஸ் எதாவது இருந்துச்சி அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கேட்டுக்கலாம் ஓகே சார் தேங்க்யூ சார்